ஹலோ ஆ ரங்கா சூப்பர் மார்க்கெட்டாங்க உங்கள் நே உங்கள் நேம் என்னங்க மேடம் இப்போ எங்களுக்கு வந்து ஆச்சி இதில் எல்லா மசாலா ஐட்டமும் வேணும் இல்லை இங்கே நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க நான் தருமபுரி மாவட்டம் பிக்கனாலிலேருந்து பேசுகிறேன் இங்கே நம்ம ஆளுங்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துது ஆச்சியில் இந்த மஞ்சள்தூள் ம அப்புறம் இதுவும் சாம்பார் தூள் மெளகாத்தூள் தோ த தனியாத்தூள் எல்லா எல்லா பவுட்ரும் வேணுங்க இப்போ இதெல்லாம் டோர் டோர் டெலிவரி கொடுக்க முடியுங்களா நாங்கள் பார்த்துக்கணுமா டெலிவெரி சார்ஜு கொஞ்சம்

டெலிவரி சார்ஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க கொஞ்சம் கம்மி பண்ணி அனுப்புச்சி விடுங்க அந்த கொண்டார தம்பிக்கிட்ட நாங்கள் டெலிவரி சார்ஜ் நீங்கள் எவ்வளோ இது பண்ணி கொடுக்கிறீங்களோ கொடுத்துர்றோம் சரிங்க மேடம் கொஞ்சம் நான் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பணுங்க எனக்கு அந்த அதை அந்த லிஸ்ட்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுச்சுவுட்றேங்க இல்லை இல்லை போதுங்க அதே போதுங்க ஆ ஆமாங்க ஆனால் வேணால் வா வாட்ஸ்அப்பில் அனுச்சிவுட்றேங்க மேடம் ஒன்று ஆச்சி இந்த எல்லாமே ஆச்சியில் தான் வேணும் மாற்றி ஏதாது அனுச்சிடாதீங்க ஆ எல்லாம் ஆச்சி ஆச்சியில் தான் வேணும் ம் சரிங்க மேடம் கொஞ்சம் ஆச்சியில் அனுச்சிவுடுங்க அமௌண்ட் வந்து நான் இதில் போய் பண்ணிகிறேங்க கூகுளில் ஆ தேங்க் யூ மேடம்